வணக்கம் மிஸ் மி மிஸ் பவிச்சரண்னோடய அம்மாங்க மிஸ் அதான் யூனிட் யூனிட் டெஸ்ட் வெச்சிருக்கீங்க தம்பி வந்து மார்க் கம்மியாக தம்பி கம்மியாக மார்க் எடுத்திருக்கான் அதான் அது என்ன பிரச்சனை

ஆமாம் பவிச்சரண் வீட்டில் படிக்கும்போது நல்லாதான்ங்க மிஸ் படிக்கிறான் ஆனால் வந்து இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்துருக்கிறானே அதான் என்னென்னு தெரியல அதான் என்ன பிரச்சனைனு கேட்கலாம் இல்லைங்க மிஸ் படிக்கிறான் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணுறான் என்னென்னா மறந்துவிடுது அங்கே எக்ஸாமுக்கு போனால் மறந்துடுச்சும்மா அப்படின்றான் அதான் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க மிஸ் அதான் சரி நேரில் பார்த்து சரி சரி மிஸ் பார்த்துக்குறோங்க மிஸ் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் இங்கிலிஷ் இங்கிலிஷ்லேயும் கொஞ்சம் வந்து மார்க் கம்மியாக தான் எடுத்திருக்கான் ம்ம் சரிங்க மிஸ் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த ஃபோர் ரூல்டு டூ ரூல்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா செக் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் வீட்டில் சொல்கிறோம் அவன் வீட்டில் செய்கிறேன்றான் அப்புறம் என்னா பண்ணுறானே தெரிய மாட்டேன்து ஆனால் ஸ்கூலுக்கு வந்தால் கொஞ்சம் பயப்படுறான் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் பயப்படுறது இல்லை சரிங்க சரிங்க மிஸ் ஆ ஆ சரிங்க ஆ பே பண்ணிடலாங்க மிஸ் பே பண்ணிடலாம்